ஹலோ யார் பேசுகிறிங்க ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஓகே ஆ ஓகே ஆ கொஞ்சம் மீடியமாக தான் படிக்கிறார் இன்னும் கொஞ்சம் வந்துவிட்டு வீட்டில் வந்துவிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்திங்கனா நல்லா இருக்கும் கொஞ்சம் நாங்கள் சொல்லி கொடுக்கறது இல்லாமல் நீங்களும் சொல்லி கொடுத்திங்கனா வந்துவிட்டு அவங்க ஸ்டடீஸில் வந்து இன்னும் நல்லா வந்து கான்செண்ட்ரேட் பண்ணுவாங்க அவன் ஆனால்

ஓகே ஓகே நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் அனுப்புகிறோம்

இல்லை இல்லை நாங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது இல்லாமல் நீங்கள் வீட்லேயும் ஸோ கொஞ்சம் சொல்லிக் கொடுத்திங்கனா வந்து நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க ரொம்ப ப்ரஷர் பண்ண வேணாம் நீங்கள் வந்துவிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் மீடியமாக சொல்லிக் கொடுங்க ஆ ம் இல்லை மேக்ஸில் வந்துவிட்டு ஏ க்ரேடு எடுத்திருக்காங்க இங்கிலிஷ் தான் கொஞ்சம் பி க்ரேடு எடுத்துருக்காங்க மிச்சம் எல்லாம் பரவாயில்ல தமிழில் வந்துவிட்டு பி தான் எடுத்திருக்காரு ஆனால் போன போன டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்துவிட்டு சொல்லிக் கொடுத்திங்கனா இன்னும் நல்லா வருவார் க்ளாஸில் க்ளாஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துவிட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்றார்

சரி ஓகே உங்களுக்கு எதுனா டவுட்டுனாலும் வந்துவிட்டு கான்டக்ட் பண்ணுங்கள் எப்போ வேணுனாலும் கான்டக்ட் பண்ணலாம் நான் டைரிலேயும் மென்ஷன் பண்ணி அம்ச்சு விடுறேன் இல்லை ஸ்கூலில் வந்து நல்லா தான் படிக்கிறாங்க நீங்கள் வீட்டில் கொஞ்சோம் கான்செண்ட்ரேட் பண்ணுங்கள் மத்தபடி கொடுக்கற மற்றபடி கொடுக்குற ஒர்க்குலாம் வந்துவிட்டு நல்லாதான் செஞ்சுட்டு வர்றார் ஆ இன்னும் கொஞ்சம் ஆ சொல்லிக் கொடுங்க இம்ப்ரூவ்மண்ட்டு இருக்கட்டும் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா கான்செண்ட்ரேட் பண்ணி சொல்லி தாங்க அது தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாமே ஓகே தான்

ஆ சரி ஆ சரிங்க ம் சரி நாளைக்கு மார்னிங் வந்துவிட்டு ரிப்போர்ட் கார்ட் வாங்கிக்கிறிங்களா ஆ சரி வந்துடுங்க ஆஸ் யூஷ்வல் டைமிங்கே வந்துடுங்க ஆ சரி வாங்க அ பரவாயில்ல வாங்க நாளைக்கு வாங்க